சார் நாங்கள் இதுமாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் ஊட்டி மூணாறு ஆ ரெண்டுத்துக்கு போவணும் அது என்ன சார் பேக்கேஜ் இருக்கு சார் நாங்கள் ஒரு பத்து பேர் போகிறோம் ஆமாம் சார் எங்களுக்கு ஏசி வண்டியே வேணும் சார் ஆ ஆ என்ன சார் வாடகை ஆவும் கிலோமீட்டருக்கு பதினெட்ரூவா அதிகமாக இருக்குங்களே இது எப்படி சார் டோல்லாம் சேர்ந்து வந்துவிடுமா பர்மிட்லாம் நீங்களே பார்த்துப்பீங்களாக்கும் ஆ ஆ ம் இது சார் பேக்கேஜாக இருக்குங்களா தங்கறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா அந்தமாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்லை வண்டி மட்டும் தான் பார்க்குறீங்களா அப்படிங்களா ஆ ஆ ம்ஹூ சரி எனக்கு ஒரு ஃபுல்லாக பேக்கேஜ்ஜாக பண்ணிக் கொடுத்துடுங்க தங்கறது சாப்பாடு போயிவிட்டு வர்றது நாங்கள் சேஃபா போய் கொண்டு போய் கொண்ட்டு வாங்க வயசானவங்கள்லாம் கொஞ்ச பேர் இருக்காங்க ஸோ நல்ல டிரைவராக பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக போய் வரமாதிரி பொறுமையாக டைம்மாக எடுத்தா கூட பரவாயில்லை எவ்வளோ சார் வரும் பேக்கேஜ்ஜு ஆ இல்லை சார் நாங்கள் இத்தனை இடத்துக்கு போயிவிட்டு வர்றோம் எங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு நண்பர் ஒருத்தர் போயிவிட்டு வந்தார் இந்தமாதிரி உங்கள் நம்பரை தான் கொடுத்தாரு டிஸ்கௌண்ட்லாம் பண்ணி கொடுத்து நல்லாயிருக்கு சர்வீஸுன்னு சொன்னார் அதனால்தான் எதனா ஆஃபர் எதனா இருக்குங்களா ஆ ஆ ஆ சரிங்க சார்

சரிங்க சார் ஓகே நல்லது சார் சார் எப்போ போனா கரெக்டாக இருக்கும் வீக் டேஸில் போனா கரெக்டாக இருக்குமா வீக் எண்டில் போனா கரெக்டாக இருக்குமா வீக் எண்ட்லையே போகலாம் சரிங்க சார் ம் ஓகே எதனா அட்வான்ஸ் எதனா இப்போ பேமெண்ட் பண்ணனுமா சார்

சரி ஓகே சார் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுறேன் சரிங்களா ஆ ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ஆ டெம்போ டிராவலர் ஏசி வண்டியே புக் பண்ணிவிடுங்க சார் ஓகேங்களா வித்து ஃபுட் அண்ட் ஹோட்டல் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார்